கால்நடை வளர்ப்பில் வந்து நிறைய பாதிப்பு இருக்குது விலங்குக்கு என்னென்ன பாதிப்புனு பார்த்திங்கன்னா கோமாரி நோய் இருக்குது மாடுக்கு கோழிக்கு வந்து பறவை காய்ச்சல் கோழி பறவை காய்ச்சல் இருக்குது இந்த பறவை காய்ச்சல் வந்து வந்துச்சின்னா ஒரு நா ஒரு இரநூறு கோழி வளர்த்தேங்க இது பண்ணையில இருந்தது இரநூறு கோழியுமே நாட்டுக்கோழி முதல்ல வந்து ஒரு நான் ஒரு ஒரு சின்னக் கோழி குஞ்சிக்கு வந்தது ஒரு பறவை காய்ச்சல் அது என்னென்னு தெரியாதே நான் விட்டுட்டேன் உடனே என்னா பண்ணுச்சு ஒரு ரெண்டு நாலு கழிச்சு திரும்ப ப ஒரு நாலு கோழி குஞ்சு செத்துருச்சு உடனே செத்த உடனே நான் என்ன பண்ண போய்ட்டு இதை ஹாஸ்ப்பிட்டல் எடுத்துட்டு போய்ட்டு என்னதான் பிரச்சனைன்னா பறவை காய்ச்சல்னு சொன்னாங்கள் பறவை காய்ச்சலுக்கு வந்து மருந்து வாங்கியாந்து போட்டேன் அந்த இரநூறு கோழியில மருந்து போட்டு தப்பிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இருபது கோழி தாங்க தப்பிச்சு பறவை காய்ச்சல் வந்து அவ்வளோ ஒரு கொடியமான நோய் அது வந்து தவிக்கிறதுக்கு முன்னாடி போலியோ மருந்து இருக்குது நம்ம ஊர்ங்க அந்த ஆட்டு ஆடு மாடு ஹாஸ்பத்திரியில போய்ட்டு கேட்டால் அந்த மருந்து கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து முன்னாடியே போட்டுக்கணும் அந்தமாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன மருந்துகள் நிறைய இருக்குது அதை வாங்கி போட்டிருந்தா அதுமாதிரி கோமாரி நோய் கோமாரி நோய் பொறுத்த வரைக்கும் ஆடு மாடுக்குதான் வரும் அது என்ன பண்ணும்னா கோமாரி நோய் அந்த காலில் வெள்ளை வெள்ளை வெள்ளையா காளான் மாதிரி பூக்குங்க பூத்ததுன்னா அந்த கால் வந்து மஞ்சள் கலர்ல மாறிடும் அந்த ஆடு அந்த ஆடு மாடு வந்து நடக்க ஆரம்மிக்காது வலியில படுத்துக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா டாக்டர் அறிவிச்சு கால்நடை மருத்துவரை போய் பார்த்து அதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டுருணும் முன்னாடி அது வந்து கட்டுகிற இடத்தலாம் சுத்தமாக வச்சிருந்தால் அந்த கோமாரி நோய் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க